இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் பற்றாக்குறைங்கிறதுலாம் அதிகம் இல்லைங்க அதிகம் இருக்காது எல்லா வசதியும் இருக்கும் இந்த கொரோனா டைமில தான் அப்போது சளி பிடுச்சிச்சுன்னு கொஞ்சோம் அங்கே போய்ருந்தேன் அப்போது எங்கள் பக்கத்தூருகாரங்க ஒரு ரெண்டு பேர் இந்த கொரோனா அஃபெக்ட்டுல இறந்துருந்தாங்க அவங்களுக்குதான் பாவம் பெட்டு இல்லாமல் எங்கெங்கேயோ அலை மோதி எத்தனை ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கி நிறையா இதுபட்டாங்க சிரமப்பட்டாங்க அப்புறமேதான் விவேகானந்தா காலேஜு அந்த காலேஜில் போய் பெட்டு கெடைச்சிருக்குன்ட்டு சரி இருந்தாங்க அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் இப்போ பாக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று புதுசாக பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அங்கேயும் எல்லா வசதியும் கொண்டு வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ ரொம்ப முடியாத சிகிச்சை எல்லாம் அங்கே பண்ணிக்கலாம் எதாயிருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய இதில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்துதான் வரப்போகிறாங்க அதனால இந்த மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இப்போ ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா வசதியும் இருக்கு